நான் தைக்கும் போது தவறுகள் வர்ரது இயற்கையான தைப்பு அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் இருக்கும் போது அதை நம்ம டிசைனாக மாற்றலாம் அடுத்தது வந்து தைக்க துணி இல்லாததுனால் அது வந்து பார்டராகவும் மாற்றி கொடுக்கலாம் நம்ம இந்த வேலை எப்படி செய்து முடிக்க போகிறோம் என்று மன மனஸில் நினைக்கும் போது அதை நாம சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து நம்ம மற்றொரு டிசைனாக மாற்றி தைக்க கொடுத்தது ஒரு மாதிரி இருந்தாலும் நம்ம அதை மாற்றி அமைத்து ப பற்றாத துணிக்கும் பார்டராக வைத்துக்கொண்டு பல துணிகளை அதில் வைத்து தைக்கலாம் ஆனால் யூனிபார்ம்னு எடுத்துகிட்டோம்னா அதை துணிகள் வந்து நிறைய வரும் அதுக்கு துணி பத்தாமல் கூட சில பேர் கொடுப்பாங்க அப்போது இந்த துணியை நம்ம எப்படி தைக்க போகிறோம் துணி பற்றாதேன்னு நினைப்போம் அப்போ நினைக்கிறப்போ நம்ம முன்னால் வெட்டின துணிகளில் பல துணிகள்லாம் நம்மகிட்ட இருக்கும் பிட்டுங்க அதை வந்து ச சரிகட்டி நம்ம அதை தவறுதலை நிவர்த்தி செய்ய முடியும் அடுத்து வந்து நம்ம எப்படி செய்வது என்ன செய்வதென்றுலாம் நம்ம யோசிக்க கூடாது நம்ம இந்த தவறு செய்து விட்டாலும் அதை வந்து நம்ம திருப்திகரமாக செய்து அந்த வேலையை முடிக்கணும் அது தான் நம்ம செய்யும் போதே நமக்கு ஏற்படும் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழி நம்ம வந்து யோசனை பண்ணினாலும் நம்ம அந்த செய்த தவறை வந்து தவறாக எண்ணாமல் நம்ம இதை எப்படியாவது ஒரு மேற்கொண்டு முடிக்க முடியும் நம்மளால் செய்ய முடியும்னு அந்த உறுதி எடுத்து நம்ம எப்படியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த துணியை நல்ல விதமாக செய்து முடிக்கலாம் எப்படினாலும் தவறுகள் வந்து வேலையில் ஒரு நம்ம செய்யும் தொழிலில் வரக்கூடிய ஒரு சா சாமார்த்தியமான ஒரு வந்து வழிமுறை அதே வண்ணம் நம்ம திருத்தி அமைப்பது நம்ம அந்த தொழிலின் கடமை அதனால் நம்ம எப்படினாலும் அந்த தவறுதலையும் பின்னும் போது ஏற்படும் குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்கு நமக்கு ஒரு தைரியமும் உற்சாகமும் வேணும் நம்ம யோசனையோடு நம்ம அதை செய்து முடிக்கலாம் இது வந்து நம்மளுடைய உண்மையான வந்து நம்மளுடைய தைரிய மனப்பான்மையை காட்டுகிறது நான் நம்ம ஒவ்வொரு த தவறு ஏற்படும் போதும் நம்ம அது வந்து சவாலாக ஏற்று அந்த தவறை நம்ம முடித்து கொள்கிறோம் கொள்ளலாம் இதை வந்து சவால் சவாலுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம எந்த ஒரு தவறு வந்தாலும் சவாலாக ஏற்று அதை நல்ல முறையில் முடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம்